இப்போ நம்ப வீட்டில் சமைக்கும் போது சிலிண்டரை எப்படிலாம் பா யூஸ் பண்ணுறதுக்காக பாதுகாக்க முடியும் அப்படிங்குறத பற்றி தான் பேசப்போகிறோம் அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமுன்னா இப்போ நம்ம சிலிண்டரை எடுத்த உடனே ரெகுலேட்டரை ஆன் பண்ணி சமைக்க ஆரமிச்சுடுவோம் அதில் என்ன இஷ்யூ எதுவும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு சமைக்க ஆரமிச்சுருவோம் இப்போ சமைக்க ஆரமிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சமைக்க ஆரமிக்கணும் நம்ம எடுத்தோடனமே ரெ ரெகுலேட்டரை ஆன் பண்ணி நம்ப பாட்டு சமைக்க ஆரமிச்சுருவோம் இப்போ அதனால என்னென்ன இஷ்யூ ஆகுதுன்னா இப்போ வந்துவிட்டு அந்த ரெகு அந்த சிலிண்டரில் இருக்கறதுல முக்கியமாக லீக்கேஜ் ஏற்படும் லீக்கேஜ் ஏற்படுவது வந்துட்டு அய்யயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நம்ம பதறுவோம் அதுக்கு மொதல் நம்ம என்ன பண்ணணும்னா அதை அந்த உள்ள வாசர் இருக்கும் இப்போ ச குக்கருக்கெலாம் வாசர் இருக்குதுல்ல அது மாதிரி சிலிண்டருக்கும் ஒரு வாசர் இருக்கும் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் ஒன்று தேய்ஞ்சிருக்கு இல்லை அது கட் ஆயிருந்தது அப்படின்னா மட்டும்தான் அது லீக்கேஜ் ஏற்படும் ஸோ வந்துட்டு அதை கரெக்டாக இருக்கானு நம்ம பார்த்து அதை சரி பண்ணணும் அப்புறம் சிலர் வந்து இந்த அடுப்பெலாம் பால் பொங்குறது சமைக்கும்போது பொங்குறது இது எல்லாம் இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம ஒழுங்கா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிலிண்டரை வந்துட்டு சமைச்சு முடிச்சவொடன்னே ஆஃப் பண்ணிடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு அதை கேர்ஃபுலாக யூஸ் பண்ணணும் ஏன்னால் இப்போ சிலிண்டருங்கிறது எல்லாம் ரொம்பவே பயங்கரமான விஷயமா இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுலாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணும்போது சமைச்சு முடிச்ச ஒடன்னே கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் அதுதான் முக்கியம் நம்ம பாட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு கதை பேசிட்டுருந்தால் அது என்ன ஆகுன்னு தெரியாது இல்லையா அதனால அதை பார்த்து யூஸ் பண்ணணுங்க